தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாலக்கோட்டில் மயூரான்ற ஒரு ரொம்ப ஃபேமஸ்ஸான ஒரு ஹோட்டல் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக ஹை குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே அப்புறம் தருமபுரியில் அதியமான் பேலஸ்ஸுனு ஒன்று இருக்குது அங்கே எல்லாமே வந்து அமௌண்ட் தான் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும் எல்லாமே ஹையாக இருக்கும் ஸ்பைஸியாக இருக்கும் அப்புறம் வந்து அதியமான் பேலஸ்ஸுனு ஒன்று இருக்குது அதியமான் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது எல்லா ஒரு விசேஷங்களும் அங்கே தான் நடத்துவாங்க ஆமாம் அப்புறமா கோவில்களில் தான் பண்டிகை இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோட்டு சைடு வந்து புதூர் மாரியம்மன் திருவிழான்னு ஒன்று ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க பதினெட்டு ஊர் சேர்ந்து பண்ணுறது அது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும்